எனக்கு ஹீரோ யார் பிடிக்கும் அப்படின்னா நான் த தனுஷ் தான் சொல்லுவேன் ஏன்னால் அவங்க ஒரு பெரிய ரோல் மாடல் சினிமாவுக்கு மட்டும் பலரோடு வாழ்க்கைலேயுமே சரிதான் சின்ன எந்த ஒரு பேக் போஷ்ணும் இல்லாமல் ஒரு மனிதன் முன்னேறி பெரிய இடத்துக்கு வந்துருக்கார் சூப்பர் ஸ்டார் என்ன எல்லாத்தையும் விட தனுஷ் தான்டா கெத்து அப்படி அந்த வார்த்தை சொல்கிற அளவுக்கு அப்படி வளர்ந்துருக்காருன்னா நான் அவரை பார்த்து ரொம்பவே பெருமை படுறேன் நான் பெருமை படுறதோட அவரு ரொம்ப அவர் பா அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் இருக்கிறாருங்க நான் நம்ம சமூகத்தில் யாரை சொல்லுவேன் அப்படின்னா ஏபிஜே ஐயா அப்துல்கலாம் அவர்கள் அவரை பார்த்து பெருமை கொள்ளாத மனிதர்களும் இல்லை அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்காத எந்த ஒரு ஹியூமன் யா இல்லை அதுதான் அவங்கள பாராட்டுவது இதுதான் எந்த ஒரு பேக் போஷணும் இல்லாமல் ரெண்டு பேரும் அவ்வளோவு இதில் பெரிய வாழ்க்கையை தே வாழ்க்கை நம்மளுக்கு அமையணுகிற மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் ஆகணும் நம்மளையும் பார்த்து எல்லாேரும் வாழ்த்தணுகிறது வந்து என்னோட ஆசை இதுக்காக நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனாகவும் வச்சுருக்கேன்